ஹலோ சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிச்சிடுவாங்க சார் கண்டிப்பாக ஓகேங்க சார் இ இல்லைங்க சார் வேலையெலாம் மெதுவாக போலைங்க சார் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு சாலையில் நம்ம வந்து ஒரு எட்நூறு மீட்ரு பக்கம் கவர் பண்ணிட்டேங்க சார் இப்போ மறுபடியும் இப்போ க போன மாதம் பெஞ்ச மழையில் பாதி ரோடு இதாக ஆய்டுச்சிங்க சார் அதுக்கப்புறம் போன மாதம் ஃபுல்லாக வ வேலையே செய்லிங்க சார் அதனால் தாங்க சார் டிலே ஆகுது கண்டிப்பாக நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள கண்டிப்பாக இந்த ரோடு வேலையை முடிச்சிருவேங்க சார் சார் புரி சார் ஆல்ரெடி ஆல்ரெடி இப்போ வந்து அப்படி தாங் சார் போயிட்டிருக்கு இருவது இருவது ம எ இருவதுலருந்து முப்பது மீட்ரு வரைக்கும் நாங்கள் போட்ருகோங்க சார் ரோடு டெய்லியும் இருக்கற ஆளுகளை வெச்சே நான் ஓவர்டைம் தான் ஒர்க் பண்ண வெச்சு போட்டுட்ருக்கேங்க சார் இதுக்கு மேலையும் வந்து நான் ப்ராஜெக்ட் எடுத்த உங்கள்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் எடுத்த காசுக்கும் ஆல்ரெடி இப்போ க என் கை காசை போட்டு செலவு பண்ணிட்டிருக்கேன் ரெண்டா ரெண்டு மூணு அமௌண்ட் வேறு பெண்டிங்கில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் சாங்க்ஷன் பண்ணா தாங்க சார் நாங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் அதிக ஆட்களை போட்டு சீக்கிரமாக வேலை முடிக்க முடியும் நீங்கள் அங்கே உட்க்காந்து நீங்கள் சீக்கிரம் வேலை செய்யுங்கன் சொல்லுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கலாங்க சார் இங்கே வந்து நாங்கள் ஃபீல்டில் வந்து இடத்துல வேலை செஞ்சு பார்க்கும்போது தாங்க சார் அந்த இயற்கை சீற்றங்கள் ஆகும் எல்லாத்தையுமே நாங்கள் தாண்டி தானங்க சார் வர வேண்டியதாக இருக்குது

சார் அது புரியுதுங்க சார் இப்போ அதாங்க சார் இப்போ அது புரியுதுங்க சார் இப்போ நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வெச்சது இப்போது எங்களுக்கு லாஸ் ஆய்டுச்சு இல்லைங்க சார் இந்த மழைனால் இதானது அதுக்கே கவுர்மெண்ட்லிருந்து ஓகேங்க சார் சரிங்க சார் புரியுது புரியுது புரியுதுங்க சார் கண்டிப்பாக சேரிங்க சார் கண்டிப்பாக இன்னும் ஒரு இப்போ இன்னும் இன்னும் வந்து இன்னும் ஆட்களையெல்லாம் போட்டு கண்டிப்பாக இன்னும் ஒரு முடிஞ்சளவுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிக்க பார்க்கறேங் சார் கண்டிப்பாங்க சார் இப்போ நீ நீங்கள் முப்பது மீட்ரு ஒரு நாளைக்கு கவர் பண்ண சொல்லிருக்கீங்க சார் கண்டிப்பாக அது ஒரு முப்பது நாற்பது மீட்டருங்கிற அளவுக்கு கொண்டு வந்து முடிச்சு கொடுத்துட்றேங் சார் சேரிங்க சார் நன்றிங்க சார் நன்றி